ஹலோ ஹலோ வணக்கம் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன்

புரியல எங்களுக்கு வந்து தூத்துக்குடி தென்னந்தோப்பரு ஏ ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கேன் அதான் எனக்கு தென்னங்கன்று வேணும் ஏற்கனே ஒரு ஐநூறு கன்று கிட்ட வச்சுருக்கேன் என்ன ஒரு கொஞ்சம் எடையில கொஞ்சம் கேப்பு கேப்பாக கிடக்கு பார்த்துக்கோங்க அதற்காண்டி ஒரு எனக்கு ஒரு ஐ ஒரு முன்னூறு கன்று வேணும் அதை நான் அந்த டாடாயேசி அனுப்பி வைக்கிறதா நீங்கள் எடுத்து கொடுத்து விட்ருவியலா

சரி சரி இல்லைங்க ஒரு கன்று வில எவ்வளவு அப்படியா சேரி சேரி சேரி சேரி எனக்கு ஒரு முன்னூறு கன்று கொடுங்களேன் போதும் ஆ நீங்கள் ஆ வண்டியை நீங்கள் அதை கொடுத்துடுங்க அதுக்குள்ளே சம்பளத்தையும் நான் கையில கொடுத்துறேன் க வண்டிகாருக்கு கூலி எல்லாம் நான் கொடுத்துக்கிடுறேன்

சேரி சரி வேறு எக்ஸ்டா எதுவும் வேறு வச்சுருக்கிகளா அப்போ ரோஜா கன்று ஒரு இருபது கன்று கொடுத்து விடுங்க உடையில உடையில நட்டுக்கிடுவோம்ல வேலி மாதிரி போட்டுக்கலாம்ல அப்படியா சரி சரி சரி

ஆ சரி எனக்கு ஒரு மல்லி கன்று ஒரு பத்து ம மல்லி கன்று ஒரு பத்து ரோஸ் கன்று ஒரு பத்து அதற்கப்பறம் ஒரு செவ்வந்தி கன்று வச்சுருக்கிகளா பிச்சிப்பூ செடி இருக்கா செவ்வந்தி எப்படி வந்து அது எப்படி அந்த கலர் என்ன கலரில் இருக்கு வெள்ளை கலர் வச்சுருக்கிங்களா சிவப்பு கலர் வச்சுருக்கிங்களா அந்த ஊதா கலரு

நல்லா இல்லை நல்லா வளருமா நல்லா நல்ல வளருமா அதுக்கு என்ன உரம் போடுவிக அது உரம் பாக்கெட்டு எதுவும் வச்சுருக்கிகளா

ஆ சரி

சரி நாளைக்கு தென்னங்கன்று ஏற்றி விட்ருங்க ஓகே டா ஆ சரி நீங்கள் ஒரு ரெண்டு மநேரத்துக்குள்ளே அனுப்பி வச்சுடுங்க